செல் பட்டனு செல்லுக்கும் ஸ்மார்ட் ஃபோனுக்கும் என்ன வித்தியாசம்னா இப்போ டவரு கிடைக்கல உள்ளார ஏரி பக்கம் போகணும் இல்லை காட்டம் பக்கம் போகணும் இல்லை மெத்தை ஏறி வரணும் இதே ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தால் நாலு வீடுக்கு உள்ளார இருக்கும்போது கூட அந்த டவரு கதவு சாத்திட்டு கூட பேசணும்னா கூட பேச முடியுது டவர் ஃபுல்லாக கிடைக்குது டவரை பற்றி ஒன்றும் இது இல்லை மற்றபடி ஃபோன் பட்டனு ஃபோனாக இருந்தால் நாங்கள் வந்து இது குட்மார்னிங்கு இல்லை ஏதோ ஒரு சாப்பிட்டியா இல்லை ஏதோ என்ன பண்ணுற ஏது பண்ணுறன்னா ஃபுல்லாக அதில் நாங்கள் டைப் அடிக்கணும் ஆனால் இதில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனில் அந்த மைக் இது அலோன் பண்ணோம்னா அந்த மாரி மைக்கில் அலோன் பண்ணி இது மேரி சாப்டியா என்னா பண்ற ஏது பண்ற அப்புடின்னு சொல்லி நாங்கள் வந்து மைக்கில் அலோன்ஸ் பண்ணால் டக்குனு வந்துடும் அதே மாரி டைப் பண்ணணுன்னா கூட அதில் ஒரு ரெண்டு வார்த்தை மூணு வார்த்தை டைப் பண்ணா நாங்கள் என்ன சொல்ல நினைக்கிறோமோ அந்த இது வந்துடுது நல்லா இதாக இருக்குது பிள்ளைங்க படிக்கிறதுக்கு இதெல்லாம் கொரோனா டைம் லாக்டவுன் டைம்லலாம் இது பண்ணி எடுக்கும்போது ரொம்ப ஸ்கூல் நடத்தும் போது நல்லா கொஞ்சம் உதவியாக இருந்துச்சு ஸ்மார்ட் ஃபோனில் அதே பட்டனு ஃபோனாக இருந்தால் கொஞ்சம் சிரமம்தான் அதே மாரி பட்டனு ஃபோனு வந்து நான் வேறு இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணது கிடையாது முன்ன ஆரம்பத்தில் நான் இருக்கும்போது அப்போ பட்டனு ஃபோனு எடுத்து அப்போ நான் செகண்ட் ஹேண்டில் அதை வாங்கினதே செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினோம் வாங்கும்போதே அப்டியே இது பண்ணோம் அப்புறம் திருப்பி அப்போ எங்கள் ஊரில் எடுத்துட்டிங்கன்னா நிறையா ஸ்மார்ட் ஃபோன்லாம் அதிகமாக கிடைக்கவே கிடைக்காது யார்ட்டையும் இருக்காது யார்ட்டேயா ஒருத்தவங்கள்ட்ட போய் ஏதோ ஒன்று ரெண்டு பேருட்ட இருக்கும் அதுவும் படித்து வேலையில் இருக்கவங்க அதுவும் இது பண்றவங்கள்ட்ட மட்டும் தான் இருக்கும் மற்றபடி எங்கள்ட்ட எதுவும் கிடைக்காது நாங்கள் போய் ஏதோ ஒன்று பண்ணணும்னா அவங்கள்ட்ட போய் கேக்கணும் அதே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆனால் அப்போய ரேட்டு வந்து என்னன்னா முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம்பாங்க ஸ்மார்ட் ஃபோன் எடுக்கணும்னா இப்போ வந்து நாங்கள் சம்பாதிக்கிற கூலிக்கு ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் இப்படியே கிடைக்குது செல்லு ஸ்மார்ட் ஃபோனு நாங்கள் வந்து அதை வந்து வாங்கி பிள்ளைங்க படிக்கிறதுக்கு கொரோனா டைம்லாம் படிக்கும்போதுலாம் நல்லா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதே சமயம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்போதே வந்து இப்போது கெட்டு போகிறதுக்கும் இருக்குது அதில் கெட்டு போகிறதுன்னா வந்து பிள்ளைங்க படிக்கிறதில் சரியா படிக்கிற பிள்ளைங்க படிக்கிறாங்க படிக்காத பிள்ளைங்க செல்லு எடுத்துட்டு எங்கள் வீட்டு பிள்ளைங்கலாம் ஒரு ஒரு டைம் செல்லு எடுத்துட்டு அந்த கேமு விளாடுறது அது விளாடுறது எல்லாம் இது பண்ணிட்டு ரொம்ப இது பண்ணிட்டுருக்காங்க எந்த அளவுக்கு நல்லது இருக்குதோ அந்த அளவுக்கு கெடுதலும் இருக்குது ஸ்மார்ட் ஃபோனில் வந்து அதே மாரி ஃபோன் பண்ணும் இது வருது ஃபோன் பண்ணோம்னா டவர் எல்லா இடத்துக்கு போகணும் அந்த பட்டனு ஃபோனை எடுத்துட்டு ஓடணும் இதே இது இருந்தால் இதுவாகருக்கும் இதே நான் வந்து ஒரு டிரைவரு நான் வந்து வண்டி ஓட்ட வெளியில் போனாலும் இந்த கேரளா பக்கம் போனாக்கூட நாங்கள் வந்து வீட்டில் பிள்ளைங்களா அதே சாதா செல்லாக இருந்தால் வீட்டில் பிள்ளைங்கள பார்க்க முகத்த பார்க்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாது இதே ஸ்மார்ட் ஃபோன் வந்தப்போ நாங்கள் வந்து வீடியோ காலு வரணும்னு ஒன்று ஓப்பன் பண்ணி வாட்ஸப் ஓப்பன் பண்ணி வாட்ஸப்லேந்து வீடியோ கால் பண்ணோம்னா வீடியோ காலில் அவங்க முகத்த எப்டிருக்கு என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணாங்க நல்லா இருக்காங்களா பிள்ளைங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நாங்கள் வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மற்றபடி நான் யூஸ் பண்ணுற சிம்மு வந்து ஏர்டெல்லு வோடாஃபோன் தான் யூஸ் பண்ணிட்ருக்கிறேன் போகிற இடத்துல சிம்மு வந்து நெட்வொர்க் ப்ராப்ளம் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து எதுவும் இல்லாமல் இருக்குது அதே அந்த ஃபோனாக இருந்தால் நெட்வொர்க் ப்ராப்ளம் டவர் ப்ராப்ளம் அது எதுவும் கிடைக்க மாட்டேங்குது ஸ்மார்ட் ஃபோனுக்கும் இதுக்கும் அது இதான் வித்தியாசம் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது